கிராஜூவேட்டர் எங்ஸ்டர்ஸ் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காம எந்தளவுக்கு திண்டாடுகிறாங்கன்றத வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எந்த அளவுக்கு திண்டாடுகிறாங்கனா நிறைய வீடியோஸ் வந்து வெளியே வந்திருக்கு அதி்ல பார்த்தோம் சொன்னால் ஒரு ஒருத்தர் சொல்றார் நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டே மூணு நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் வந்து நான் என்னால் காசு கேட்க முடியலை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் காசு அனுப்ப முடியலை இன்றைக்கி எங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கற எங்ஸ்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக துபாய் அபுதாபி கத்தார் எக்கச்சக்கமான இடங்களுக்கு போய் வேலை செய்கிறாங்க அங்கே ஏன் ஏன்னால் அங்கே நல்ல வேலைகள் கிடைக்குது நல்ல சம்பளங்கள் கிடைக்குது இங்கே இருக்கிற சரியாக இங்கே இருக்கிற எந்தெந்த காலேஜ்ஜூம் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொன்னால் அவனுக்கு சரியான ஒரு நாலேட்ஜை கொடுக்குறது கிடையாது நாலேட்ஜை கொடுக்காத காலேஜ் வந்து ப்ளேஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறது கிடையாது ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து வெறும் கணக்கு காமிச்சுட்டுருக்குற காலேஜ் மட்டும் எக்கச்சக்கமான காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ப்ளேஸ்மெண்ட்டும் கணக்கு அவங்க அவர்களோட வேலை அதோடு முடிஞ்சிது ஆனால் இவனுக்கு ஒரு சரியான வேலை கிடைக்குதா அவனுக்கு சரியான சம்பளம் கிடைக்குதான்றது வந்து அவர்களுக்கு அதை பற்றின எந்த விதமான கவலையும் கிடையாது அடுத்தது அரசாங்கம் எந்தளவுக்கு வந்து இதில் வந்து தலையிடணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆன்ட்ரோபிரினெர்ஷிப்பை வந்து கண்டிப்பாக மற்ற இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு எங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆன்ட்ரோபிரினெர்ஷிப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணான்னு சொன்னால் அதனால் அவனுக்கு மட்டும் இல்லை அதில் அவனை வந்து ஒரு நூறு ஸ்டூடண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு வேலை கொடுப்பான் அவன் கூட படித்தவனுக்கு அவனால் கூப்பிட்டு வச்சு வேலை கொடுக்கமுடியும் அதனால் அரசாங்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸு அவர்களுக்கு தகுந்த ஒரு டேக்ஸை குறைக்கிறதா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்தெந்த எந்தெந்த லெவலில் சப்போர்ட் பண்ணமுடியுமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுனு சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முடிவுக்கு வரும்